ஹலோ ஜெய விலாஸ் ஹோட்டலுங்களா இன்றைக்கி மதியத்துக்காக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் க்ரேவி மட்டன் க்ரேவி எக்கு இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் பிரியாணியில் மட்டன் வேகவே இல்லை சிக்கன் க்ரேவி ரொம்பவே காரமாக இருக்குது சாப்பிட முடியலை சிக்கன் பிரியாணியில் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மூணு ஃபுட் ஐட்டமும் ரிட்டன் கொடுக்குறேன் அதை அதை ரிட்டன் எடுத்துக்கோங்க அந்த மூணு ஃபுட்டுமே ஒழுங் யாராலேயுமே சாப்பிட முடியலை வேகவே வேகவே இல்லை மட்டன் அது சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் வயிறு வலிக்கும் அதனால் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி இது மூணுத்தியும் நான் ரிட்டன் போடுறேன் ரிட்டன் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பிரான் பிரியாணி கேட்டிருந்தேன் ஆனால் பிரான் பிரியாணி கொடுக்கவே இல்லை ஆர்டரில் இருந்து வரவே இல்லை